ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் நல்லா இருக்கிறேன் சார் நீங்கள் சார் அப்படிங்களா சார் ஆ உங்களுக்கு என்ன செடி வேணும் மல்லிகைப் பூச்செடி இருக்குது கனகாம்பரம் செடி இருக்குது ரெட் ரோஸ் இருக்குது ரோஸ் இருக்குது தாழம்பூ செடி இருக்குது சந்தன மல்லிகை இருக்குது குண்டு மல்லிகை இருக்குது அப்புறம் செ செந்தாழம்பூ இருக்குது செண்பகப்பூ இருக்குது குண்டு மல்லிகை செண்டு மல்லிகை சாமந்தி பூச்செடி எல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு என்ன செடி வேணும் கம்மி காசுக்கு போட்டுக்கலாம் சார் ஒரு செடி ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் ஆகுது சார்

ஆ உங்களுக்கு எத்தனை செடி சார் வேணும் ரெண்டாயிரம் செடி வேணுங்களா சரி சார் ஆ எப்படி சார் நீங்கள் போன்பே பண்ணுறீங்களா நேர்லேயே காசு கொடுத்தட்றீங்களா அப்படிங்களா சரி சார் எப்படி டோர் டெலிவரி பண்ணணுங்களா இல்லை நீங்களே வந்து எடுத்துக்கிறிங்களா செடி எல்லாம் ரெடியாக இருக்குது சார் சரிங்க சார் இது வண்டி நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா ஆ சரிங்க சார் ஓகே சார் அப்புறம் கணக்கு போட்டுக்கங்க எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ ஓகே சார் வாங்க சார் குறைச்சிப் போட்டுக்கலாம் வாங்க சார் சரியா போச்சு சரி வச்சுடுங்க வாங்க போட்டுக்கலாம்